ஜலதோஷம் பிடிச்சுதுன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து துளசித் தண்ணி குடிப்போம் நல்லா பூண்டு நிறையா போட்டு கொள்ளு போட்டு ரசம் வச்சு குடிப்போம் தூதுவளை ரசம் இந்தமாதிரி ரொம்ப ஜலதோஷம் இருமல் அதிகமாக இருந்ததுன்னால் கொழந்தைங்களுக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு பால் பாலில் மஞ்சத்தூள் போட்டு ஆற்றி கொடுப்பேன் சரியாக போயிடும் அது பண்ணலாம் அதிகமாக துளசித் தண்ணி பூண்டு ரசம் தூதுவளை ரசம் கொள்ளு ரசம் இதுதான் எங்கள் வீட்டு வைத்தியம் அதே நல்லாகி போயிடும் ஒன்றும் பிரச்சினையில்ல